என்னம்மா அபிராமி திடீர்னு கால் பண்ணியிருக்கிங்க என்ன விசேஷம் நல்லாருக்கம்மா நீங்கள் எப்படி இருக்கிங்க வீட்டில் எல்லாம் நல்லாருக்காங்களா எல்லாம் நல்லாருக்கோம்மா சொல்லுங்கம்மா என்னம்மா விஷயம் சொல்லுங்கம்மா ஆமாம் எப்போம்மா போகறீங்க சரிம்மா நமக்கு மயிலாடுதுறைங்கறது வந்து புதுக்கோட்டை வராது நமக்கு திருச்சியில்தான் போய் பிடிக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் ஒன்று பண்ணுங்கள் காலையில் ஒரு ஆறு மணிக்கு நம்ம இங்கிருந்து புதுக்கோட்டையிலிருந்து பேஸ்சேன்ஜர் இருக்கு அந்த பேஸ்சேன்ஜரில் ஏறுனிங்கன்னா திருச்சி போய்ரலாம் ஏழு மணிக்கு மயிலாடுதுறை எக்ஸ்பிரஸ் வந்து ஒரு ஏழே காலுக்கு ப்ளாட்ஃபார்ம் நம்பர் ஃபைவ்வில் வரும் சரியாக அந்த அஞ்சா நம்பரில் நீங்கள் போய் நின்னிங்கன்னா போயிவிட்டு அந்த ட்ரெயின் பிடிச்சுரலாம் ஒரு மணி நேரத்தில் திருச்சி போய் இது தஞ்சாவூர் போய்ரும் போய்ட்டு எங்கே பெரிய கோயில் போக போறிங்களாம்மா

ஓ சரி சரி சரி சரிம்மா ரைட் நீங்கள் அப்போ ரயில்வே ஸ்டேஷன்க்கு போய்ருவிங்க தஞ்சாவூரில் இறங்கிவிட்டு அங்கே எங்கே மண்டபமோ ஆட்டோ பிடிச்சு போய்டுங்க போய்ட்டு அப்படியே தஞ்சாவூர் கோயிலுக்கு போய்ட்டு வாங்க இப்போ புதுசாக ஒரு பார்க் கூட ஓபன் பண்ணியிருக்காங்கம்மா கோயிலுக்கு பின்னாடி அதுகூட போய்ட்டு ஆமாம் ஆமாம் நல்லாருக்கும் சின்னப்பிள்ளைங்கலாம் போய் விளையாடுறதுக்கு பெரியவங்கள்லாம் இப்போ நிழலா வெயில் அடிக்கிறது இல்லையா நிழலாருக்கும்மா எல்லாம் ஃபுல்லாக மரம் எல்லாம் வச்சு நல்லா அழகாக இருக்கு நான் அந்த பக்கமாக போய்ட்டு வந்தேன் ரொம்ப நல்லா இருந்ததும்மா சரிம்மா இப்போ நீங்கள் கல்யாணத்துக்கு போய்ட்டு வந்துருங்க போய் விட்டு வந்திங்ன்னா பார்த்துக்கலாம் இப்போ எப்படிம்மா டிக்கெட் புக் பண்ணிருவிங்களா இல்லை புக் பண்ணி தரவா சரிம்மா ரைட் ஒரு நாளைக்கு முன்னாடியே புக் பண்ணிட்டிங்கன்னா ரிசேர்வேஷனில் போய்ரலாம் அப்படி இல்லைன்னா திருச்சியில் போய் இங்கேயே ஓபன் டிக்கெட் வாங்கிக்கோங்க புதுக்கோட்டையிலேயே ஓபன் டிக்கெட் வாங்கிடிங்கனா இங்கிருந்து பேஸ்சேன்ஜரில் போய்ரலாம் அந்த தஞ்சாவூர் திருச்சியிலருந்து தஞ்சாவூர் போவதுக்கும் இங்கேயே நீங்கள் டிக்கெட் வாங்கிக் கொள்ளலாம் புதுக்கோட்டையிலேயே வாங்கிட்டிங்கன்னா உடனே நீங்கள் உள்ளேயே அப்படியே ப்ளாட்ஃபார்ம் மட்டும் மாறுனிங்கன்னா போதும் இல்லைன்னா டிக்கெட் வாங்குறதுக்கு வெளியில் வர்ற மாதிரி இருக்கும் அதனால் இங்கே புதுக்கோட்டையில் ஏறும்போது திருச்சியில்லருந்து தஞ்சாவூருக்கு டிக்கெட் ரிட்டர்ன் டிக்கெட்டும் அங்கேயே வாங்கிட்டிங்கன்னா நீங்கள் அதிலேயே வந்துரலாம் பிரச்சனை இல்லாமல் இருக்கும் சரிம்மா போய்ட்டு பத்திரமா போய்ட்டு வாங்கம்மா ஓகேமா வைத்து வச்சுட்டுமா ஓகேமா ம்